அஞ்சு மூணு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு எட்டு பத்து ஆயிரத்து தொள்யிரத்து தொண்ணூற்றி ஏழு ஒன்பது பதனொன்று ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பன்னிரெண்டு பத்து ஆய ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இரண்டு ஒன்று ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு